கடலூர் மெயினில் நிறைய பஸ் போகுது எனி என்ன நேரம் பார்த்தாலுமே பஸ் போய்கிட்டு இருக்கும் ஆனால் கிராம சைடில் ஏதாவது ஒரு பஸ் வரும் அந்த டைமுக்கு மட்டும்தான் அந்த பஸ்சை விட்டுவிட்டா நம்ம எங்கேயும் வெளியில் எங்களால் எங்கேயுமே போக முடியாது கிராமங்கள் சைடில் அதனால எங்களுக்கு ஒரு பஸ் வசதியை நாங்கள் மேம்படுத்தி கொடுங்க அப்புறம் ரோடு ரோடு கொஞ்சம் தார் ரோடெலாம் கொஞ்சம் நல்லா போட்டுத்தாங்க அதுக்கு அப்புறம் எங்கள் ஸ்கூலில் பள்ளிக்கூடம் நிறைய பிரைவேட் பிரைவேட் ஸ்கூல் இருக்குது எந்தெந்த ஊருலேயும் எங்கே பார்த்தாலுமே ஒரு கவுர்மெண்ட் ஸ்கூல் இருக்குது ஆனால் எங்கள் கிராமத்தில் ஒரு கவுர்மெண்ட் ஸ்கூல் கூட இல்லை இங்கேருந்து ரெண்டு ஊர் தாண்டி துாரம் போய் படிக்கிற மாதிரி இருக்குது அந்த வசதியை எங்கள் ஊருலேயே கொண்டு வாங்க எங்கள் ஊருலேயே ஒரு பள்ளிக்கூடத்தை கட்டுங்க இப்போ வந்து என்எல்சி நிறுவனம் வந்து மின்சாரத்துக்காக விளைநிலங்களில் விளைச்சலை அறுவடை செய்ய போகிற சமயத்தில் அந்த நிலத்தை நோண்டி இது பண்ணி ஆக்குபை பண்ணிகிட்டு இருக்காங்க அவங்களுக்கான நஷ்ட ஈடு எதுவுமே கொடுக்கல ஆக்குபை மட்டும் பண்ணிகிட்டு இருகாங்க மின்சாரம் உங்களுக்கு தேவைனா மின்சாரம் நீரில் இருந்து எடுக்கலாம் இல்லை சோலார் மின்சாரம் சூரிய ஒளியில் இருந்து எடுக்கிறாங்கள்ல அதில் இருந்து கூட எடுக்கலாம் மின்சாரம் எங்கே இருந்து வேண்ணாலும் எடுக்கலாம் ஆனால் என்எல்சி நிறுவனம் வாண்ட்டடாக வந்து விளைநிலங்களை சேதப்படுத்திகிட்டு இருக்குது